ஆ சார் சார் நாங்கள் மாயவரத்துலேருந்து பேசுகிறோம் சார் ஆ ஆ நாங்கள் சீர்காழி சட்டநாதர்கோவிலுக்கு போகணும் சார் ஆ மதியானம் நாளைக்கு மதியானம் போகணும் சார்

அஞ்சுப்பேர் போகணும் சார் மதியானம் கோவில் திறந்துருக்கும் ஆ மதியானத்தில் கோவில் திறந்திருக்குமா அப்படியா சார் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் மாயவரத்துலேருந்து அப்படியா சார் அஞ்சுப்பேர் போகிற மாதிரி இருக்கும்ங்க சார் அப்படில்லாம் இல்லை சார் அப்படில்லாம் இல்லை சார் அஞ்சு பேர் தான் போகணும் டிரைவர் வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் ட்ரைவர் கொஞ்சம் நல்ல ஆமாம் சார் ஆமாம் சார் முன்பணம் எதுவும் கொடுக்குணுமா சார் ஆ சேரிங்க சார் ஃபோன் ஜிபே பண்ணலாங்களா ஆ என்ன சார் சொல்கிறீங்க பதினோரு மணிக்கு சார் பதினோரு மணிக்கு ஆ ஆமாங்க சார் ஆ அனுப்பிவிடுறேன் சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுறேன் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஐநூறுபா பண்ணுறோம் சார் ஆ சரி சார் ஓகே புஷ்பவள்ளி புஷ்பவள்ளி ஆமாங்க சார் ஆ கண்டிப்பா ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்